ஹலோ யுனிவர்சி டிராவல்ஸுங்களா நாங்கள் சமயபுரம் போகணும் அதுக்கு வந்து வண்டி புக் பண்ணணும் நாங்கள் வந்து ஒரு அருபதஞ்சி பேர் இருக்கோம் எத்தனை வண்டி போகலாம் எத்தனை பேரில் ஒவ்வொருத்தர் எத்தனை பேர் ஏறலாம் அதுக்கு எத்தனை வண்டி பிடிக்கணும் அப்படீன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் ஒரு அருபதஞ்சி இருக்குது திடீர்னு கூட இன்னொரு பத்து பேர் கூட சேர்ந்து வரலாம் அதுக்கு எத்தனை வேணும் நாங்கள் வந்து இங்கேயிருந்து சமயபுரம் போகிறதுக்கு எத்தனை கிலோமீட்டர் அதற்கு எவ்வளவு ஒரு கிலோமீட்டருக்கு எவ்வளோ காசு கேட்பீங்க அப்படீன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் நாங்கள் போக வேண்டியது பன்னெரண்டாவது மாதம் பன்னெரண்டாந்தேதி போகணும் அங்கே நைட்டு தங்கணும் திருப்பி இங்கே கொண்டு வந்து விடணும் அதுக்கு எவ்வளோ வரும்னு சொல்லுங்க நாகப்பட்டினம் கீழ் தெரு பஸ் ஸ்டாண்டுக்கும் பின்னாடி இருக்குதுங்க நீங்க கரெக்டாக வந்துடுவீங்களா நீங்கள் வந்தீங்கன்னால் உங்களுக்கு நாங்கள் செல்லுலேருந்து லொக்கேஷன் அனுப்புகிறோம் டிரைவருக்கு நீங்கள் அனுப்பி வண்டி அனுப்பி விடுங்க ஒரு பஸ் பத்தலைன்னாக்காகூட ஒரு வேனு கூட ரெண்டு வேனு வேணால் நாங்கள் பிடிச்சுக்குறோம் இல்லைனா நீங்கள் அனுப்புங்க உங்கள் ட்ராவல்ஸ்லேருந்து அனுப்புறதாகருந்தாலும் அனுப்புங்கள் பஸ்ஸு திடீர்னு அதிகமாக கூட ஒரு பத்து பேர் வரலாம் எக்ஸ்ட்ரா உள்ளவங்கல்லாம் மாலை போடாதவங்களும் வருவாங்க அவங்க ஃபேமிலிலேருந்து அழைச்சிட்டு வருவாங்க அதைமாரி வாய்ப்பு இருந்தாக்கா டக்குனு நாங்கள் சொல்கிறோம் உங்களுக்கு போன் பண்ணுறோம் எக்ஸ்ட்ரா ஒரு வேனும் அனுப்பி விடுங்க ஆ அப்புறோம் எந்த ஏரியா அங்கேருந்து போகிறதுக்கு ஒரு முன்னூறு கிலோமீட்டர் இருக்கும் ஒரு கிலோமீட்டருக்கு எவ்வளோ கேட்குறீங்க பதினேழு ரூபாய்ங்களா ஆ அப்போது முன்னூறு கிலோமீட்டருக்கும் எவ்வளோ வருங்க அப்படீங்களா நாங்கள் வந்து ஒரு நபருக்கு ஐநூரூபா வசூல் வைப்போம் எப்போதும் அந்தமாதிரி வசூல் பண்ணி சேர்குறோம் எவ்வளோ அமோண்டு வருதுன்னு பார்க்குறோம் வேணா எக்ஸ்ட்ரா அவங்கள்ட்ட வேண்ணா வசூல் பண்ணி நாங்கள் தரோம் ஆ ஓகே ஓகே சார் சரிங்க சார் வச்சிருங்க